மக்கள் வந்து எப்படி வந்து தமிழ்மொழியில் வந்து அதிகமாக ஈடுபடலாம் அப்படினா இப்போ வந்து பார்த்தீங்கனா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கனா எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறது டிவி பார்க்குறது இதில் தான் அதிகமாக போய்விட்டு இருக்காங்க குழந்தைகளே இப்போ வந்து பார்த்தீங்கனா அதிகமாக மொபைல் ஃபோனில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு விளையாடிகிட்டு கார்டூன் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்கள மாதிரி இருக்கிறவிங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கனா புக்ஸ்ஸை வாங்கி கொடுக்கலாம் புக்ஸ்ஸை வாங்கி படிக்க சொல்லாம் படிக்க கற்று கொடுக்கலாம் அரசர்கள் கதை அப்புறம் இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸ்ஸை வாங்கி படிக்க வைக்கலாம் இப்போ இப்போ ப்ரைவேட்டில் வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துறத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கனா இப்பெல்லாம் இங்கிலிஷ் மீடியம் எல்லாேருமே இங்கிலிஷ் மீடியத்தில் தான் வந்து படிக்க வைக்கிறாங்க அதை வந்து தமிழ் மீடியத்தில் சேர்த்துலாம் இன்னும் நிறைய சொல்லி தரலாம் அதே வந்து பார்த்தீங்கனா இங்கே இப்போ முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்த்தீங்கனா இங்கிலிஷ்ஷுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை வந்து தமிழை நல்லா சொல்லி கொடுக்கலாம் தமிழில் வந்து எல்லா பேரண்ட்ஸ்ஸை எல்லாேருமே வந்து தமிழில் சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் இன்னும் இதை வந்து கட்டுரைகள் கட்டுரைகள் இந்த மாதிரி எழுத இந்த இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வீட்டில் வந்து நான் பேரண்ட்ஸ்ஸாக இருந்து சொல்லி கொடுக்கலாம் கட்டுரை எழுத சொல்லாம் டிவியில் மொதல் கொண்டு பார்த்தீங்கனா இந்த அரசர் காலத்து இது அந்த மாதிரி கதை சம்பந்தப்பட்ட இது மட்டும் போட்டு கூ போட்டு காமிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கனா மொபைல் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கனா லேங்க்வேஜ் வந்து தமிழில் யூஸ் பண்ணி தமிழில் யூஸ் பண்ணி தமிழில் வந்து எல எது எந்த ஒரு மெசேஜ்ஜாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே தமிழில் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம்னால் அதிகமாக அவங்களே எல்லாம் தமிழ் நல்லா கற்றுப்பாங்க தாம் இங்கிலிஷை மறந்துடுவாங்க